நான் வந்து ஸு ஸ்கூல் படிக்கிறப்ப டென்த்தில் நான் நல்ல மார்க்கு வாங்க மாட்டேன் என் ஃப்ரண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நான் அவங்க முன்னாடி நான் நல்லா படித்து மார்க்கு எடுப்பேன்னு சவால் விட்டன் அந்த மாதிரியே நான் டென்த்தில் நானூற்றி ஐம்பது மார்க்கு எடுத்தேன் என் ஃப்ரிண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியம் பட்டாங்க எப்படி நீ இந்த மார்க்கு எடுத்த எங்கள் கூடயும் ஜாலியாக தானே இருந்த எப்படி இந்த மார்க்கு எடுத்தேனு கேட்டாங்க அந்த மாதிரி டுவல்துலேயும் சொன்னாங்க மார்க்கு எடுக்க மாட்ட சுற்றிட்டு தானே இருக்கிற நீ எப்படி மார்க்கு எடுப்பேனு சொன்னாங்க நான் நல்ல மார்க்கு எடுத்து காட்டுவேன் டென்த்தில் எடுத்த மாதிரியே அப்புடின்னு சொன்ன அறநூறுக்கு ஐநூறு எடுத்தேன் நல்ல மார்க்காக தான் இருந்துச்சு என்னோடய ஃப்ரண்ட்ஸ் எல்லாம் என் என்னை விட கம்மி மார்க்கு தான் எடுத்தாங்க அவங்கள் கிட்டே சவால் விட்டு நான் ஜெயித்தேன் என் ஃப்ரண்ட்ஸ் எல்லாம் நான் அந்த மார்க்கு எடுத்ததுக்கு எனக்கு காலேஜில் ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருந்தது அந்த சவால் தான் நான் அவங்கள விட ஜெயித்து சமா சவால் அதுதான் நான் வந்து சமாளித்தேன்